நான் ஸ்கூல் படிக்கிறேன் ஸ்கௌவுட்லிருந்தேன் ஸ்கௌட்டில் இருக்கிறதுனால என்ன அதில் வந்து நிறையா சொல்லி கொடுத்தாங்க ஸ்கூலை எப்படி வைச்சுக்கணும் வீட்டை எப்படி வச்சுக்கணும் பெற்றோர்களை எப்படி நடந்துக்கணும் மாணவ மாணவிகளை எப்பிடி நடந்துக்கணும் சகோதர சகோதரிகள்கிட்ட எப்படி நடந்துக்கணும் எல்லாருட்டையும் எப்படி பேசணும் ஸ்கூலில் எவ்வளோ சுத்தமாக வைச்சுக்கணும் எல்லாத்தையும் எப்படி பராமரிக்கணும் நம்ப நாட்டோடய சுகா சுகாதாரத்தை எப்படி பாதுகாக்கணும் பறவைகள் விலங்குகள் உயிரினங்கள்டலாம் எப்படி நடந்துக்கணும் அதுலாம் பாதிக்கப்பட்டு இருந்தால் அதுக்குலாம் எவ்வளோ மதிப்பு கொடுக்கணும் என்ன பண்ணணும் அதுக்கப்புறம் வேறு என்ன அதனால எனக்கு வந்து ஒரு அளவு பொறுமை இருந்துச்சு எப்படி எல்லோர்டையும் எப்படி பேசணும் அப்படிங்கறதை தெரிஞ்சுக்கிட்டேன் அதுவும் இல்லாமல் இங்கே ட்ரெயினிங் குடுக்குறனால யாருக்காச்சும் எதுவும் ஆபத்து ஏற்பட்டால் விபத்து ஏற்பட்ட அவங்களெலான் எப்படி காப்பாற்றணும் எல்லாம் சொல்லிக் கொடுத்தாங்க நம்பளோடேயே இருக்க பசங்களே சப்போஸ் விளையாடுறப்ப கீழே விழுந்துட்டாங்க சப்போஸ் ரத்தம் வருதுனால் நம்ம எப்படி ஃபஸ்ட்டைய்டு கிட்டே வச்சு அவங்கள காயத்தை தொடச்சு எப்படி அவங்க ஃபஸ்ட்டைய்டு கொடுக்குறத அப்படின்னு சொல்லிக்கொடுத்துருக்காங்க அப்புறம் யார் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்கனா அவங்கள உடனடியாக என்ன பண்ணணும் முதல்ல மூஞ்சியில் தண்ணியை தெளிக்கணும் தண்ணியை உடனே குடிக்க குடுக்க கூடாது குடித்தால் ஹாட்டர்ட்டாக் வரும் மூஞ்சை தொடச்சு வேர்வைலான் காற்று கொஞ்சம் ரிலாக்ஸ்ஸானதுக்கப்புறம் அந்த தண்ணியை கொடுக்கணும் சப்போஸ் யாரும் நம்ம ஃபிக்ட்ஸு வலிப்பு எதுனா வந்துச்சுன்னால் முதல்ல இரும்பு எடுத்து கொடுக்கணும் தண்ணி எப்பையுமே கொடுக்க கூடாது ஃபஸ்ட்டு அவங்கள நெஞ்சில் ஒத்த கூடாது இதுமாதிரி நிறையா சொல்லிக் கொடுத்துருக்காங்க ஸ்கவுட்டில் இருக்கிறனால இதனால எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன் இது இது இப்படி அப்படின்னு சப்போஸ் யாரும் வண்டியில் போறவங்க டக்குன்னு கீழே விழுந்துட்டாங்கனா அவங்கள அவங்கள ஃபஸ்ட்டு எடுத்து ஆம்புலன்ஸ் ஃபோனடிச்சு எதெலான் பண்ணணும் எப்படி என்னன்னு சொல்லிக் கொடுத்துருக்காங்க இதனால ஸ்கௌவுட்டில் இருந்ததனால எனக்கு நிறையா தெரிஞ்சுக்கிட்டேன்